ஹலோ ஸ்விகியா அண்ணா நான் உங்கக்கிட்டே ஃபுட் ஆடர் பண்ணி இருந்தேன் ஆனால் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு கொடுக்கல கரெக்ட் ஃபுட்டு கொடுக்கல ஆமாம் அண்ணா நான் கேட்டது வந்துவிட்டு ரெண்டு பரோட்டா மட்டன் கறி ஆனால் நீங்க சம்பந்தமே இல்லாமல் சிக்கன் ப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்கீங்க இது ஒரு டைம் ரெண்டு டைம்னா கூட பரவாயில்லை அண்ணா இது மூணாவது டைம் ஏன் இந்த தப்பை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல நாங்களே வந்துவிட்டு வீட்டில் வந்துவிட்டு வீட்லேயும் வேலை இங்கேயும் வேலை அதனால் சமைக்க முடியாமல் சரி பிடிச்சத சாப்பிட்லாமேன்னு உங்கக்கிட்டே வந்துவிட்டு ஆடர் பண்ணால் நீங்கள் தப்பாக குடுக்குறீங்க இது எனக்கு மட்டும் நடந்தால் பரவாயில்லை எங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் போன வாரம் ஆடர் பண்ணப்போ மாற்றி கொடுத்துட்டீங்க ஏன் அண்ணா இப்படி இருக்கீங்க நாங்கள் பெரியவங்க புரிஞ்சுப்போம் இப்போ வந்துவிட்டு அவங்க யாராவது வீட்டில் வந்துவிட்டு சின்ன குழந்தைகளுக்கே ஆசையாக ஆடர் பண்ணி அது வரலன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஏமாற்றம் தானே ஆகும்ண்ணா உங்களுக்கு ஏண்ணா அது புரிய மாட்டேன்து நான் வந்துவிட்டு மேல் அதிகாரிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனால் நான் பண்ண மாட்டேன் அண்ணா ஏன்னா வந்துவிட்டு இது உங்களோடய தொழில் நீங்கள் இவ்வளோ பொறுப்பே இல்லாமல் வேலை செஞ்சிட்டுருக்கீங்க ஒரு டைம் ரெண்டு டைம்னா பரவாயில்லை ஆனால் இது மூணு டைம் அண்ணா நான் வந்துவிட்டு சொல்லலாம்ன்னு தான் இருந்தேன் ஆனால் வந்துவிட்டு சொன்னால் உங்களோடய ரேட்டிங்ஸ் எல்லாம் போய்டும் ஆனால் இந்த ரேட்டிங்ஸுலாம் வந்துவிட்டு எங்கக்கிட்டே நீங்கள் கேக்கிறீங்க ரேட்டிங்ஸ் ஏன் போடலை மேடம் அப்புறம் டிப்ஸ் கொடுங்க மேடம்னு இதெல்லாம் கேக்கிறப்ப நாங்கள் எல்லாமே கரெக்டாதாங்கண்ணா பண்ணுறோம் ஆனால் நீங்கள் ஏன் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ண மாட்டேங்குறீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியலை நான் வந்துவிட்டு உங்கள் மேல் அதிகாரிக்கிட்டே சொன்னேன்னு வெச்சுக்கோங்களேன் அவர் வந்துவிட்டு உங்களை எதுனா திட்டுவார் எல்லோத்து முன்னாடியும் இருந்தாலும் உங்களுக்கு உங்கக்கூட வேலை செய்கிற எல்லோத்துக்குமே ஒரு தப்பான பார்வை ஏற்படும் அப்புறம் டெலிவரி ஆடர் கம்மியாக ஆகும் இதனால் வந்துவிட்டு உங்கள் குடும்பந்தான் பாதிக்கும் நான் அந்த மாதிரிலாம் பண்ண விரும்பலை நாங்கள் எல்லாம் பெரியவங்க அந்த சாப்பாட்ட நாங்கள் சாப்ட்டுக்கிறோம் ஆனால் நான் வந்துவிட்டு ஆடர் பண்ணதுக்கு ஒரு காசு கொடுத்துருப்பேன் இப்போது இதுக்கு வந்துவிட்டு ஒரு காசாக இருக்கும் நான் ஆடர் பண்ணது அதிகமாக இருக்கும் நீங்கள் கொடுத்தது வந்துவிட்டு கம்மியாக இருக்கும் இப்போது மிச்ச காசுக்கு நான் என்னண்ணா பண்ணுறது நானும் உழைச்சு தான சம்பாதிக்கிறேன் அந்த காசு வருமா வராதா அதுவே வந்துவிட்டு உங்கள் இதில் போய் கேட்டாலும் அவங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அது இதுன்னு கேட்டு அதுவே எங்களை ரொம்ப இது பண்ணிடுவாங்க ஏண்டா இந்த காசு வாங்குறோங்கிற அளவுக்கு போய்டும் ஆனால் எங்களுக்கு அந்த காசு முக்கியம்ணா இப்போது காசு கூட பிரச்சனை இல்லைண்ணா நீங்கள் இப்படி பண்ணுறதுதாண்ணா ஒரு டைம்னா ஓகே ரெண்டு டைம்னா சரி வேலை களைப்பு அதெல்லாம் உ புரியுதுண்ணா ஆனால் இதுவே மூணாவது டைம் பண்ணுறீங்க அது என்னென்னா எங்களுக்கு மட்டும் தான் தனியாக பண்ணுறீங்களா இல்லை எல்லோருக்கும் இந்த மாதிரி தான் நடக்குதா இல்லை உங்களுக்கு எதுன்னா வந்துவிட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல எதுனா பிரச்சனையாக அப்படி எல்லாம் எதுவும் இல்லைலண்ணா அப்புறம் ஏண்ணா எங்களுக்கு மட்டும் இப்டி பண்ணுறீங்க நாங்களும் உங்களுக்கு காசு கொடுத்துதான இது பண்ணுறோம் உங்களுக்கும் ரேட்டிங்ஸ் கரெக்டாக கொடுக்குறோம் டிப்ஸும் தர்றோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் வந்துவிட்டு உங்கக்கிட்டே ஆடர் பண்ணால் சீக்கிரம் வரும் பொறுப்பாக இருப்பார் ஃபஸ்ட்டுலாம் அப்படிதாண்ணா இருந்தீங்க இப்போ மட்டும் உங்களுக்கு திடீர்னு இந்த ரெண்டு மாசத்தில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிலண்ணா எல்லோருமே நாங்கள் உங்கக்கிட்டே தான் எங்கள் கம் எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லோருமே உங்கக்கிட்டே தான் நிறைய ஆடர் உங்களுக்கு தர்றோம் ஆனால் நீங்களே வந்துவிட்டு இப்படி மாறிட்டீங்கன்னா என்னண்ணா அதுலேயும் எங்களுக்கு தெரிஞ்சவங்கங்காட்டி தான் நாங்கள் இன்னை வரைக்கும் எதுவுமே வந்துவிட்டு உங்கள் மேல் அதிகாரிட்டே சொல்லாமல் இருக்கோம் வேறு யாராவது இருந்திருந்தா நாங்கள் வந்துவிட்டு வேறு மாதிரி பேசி அவங்களை வந்துவிட்டு வேலையவிட்டு நிறுத்துற மாதிரி அளவுக்கு பண்ணியிருப்போம் ஏன்னா வந்துவிட்டு சாப்பாடு வந்துவிட்டு வாழ்க்கையில் எவ்வளோ அவசியம் அண்ணா அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைச்சோம் ஆனால் அதுவே வந்துவிட்டு எங்களுக்கு இப்படி இருக்குது வீட்டிலலாம் செய்கிறத்துக்கு டைம் இல்லை இது ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் நிறையா இருக்குது அதனால் தான் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நீங்களாவது எங்களுக்கு கொண்டு வந்து தருவீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் வந்துவிட்டு நீங்களே இப்படி பண்ணுறீங்க ஏண்ணா இப்படி சரி எங்களுக்குன்னு கூட இல்லை மற்றவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அண்ணா இனிமேல் எங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி யாருக்கும் எதுவுமே பண்ணாதீங்க கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் ஃபுட்டை கொடுத்துருங்க அண்ணா ஏன்னா வந்துவிட்டு ஃபுட் வந்துவிட்டு வாழ்க்கையில் அவ்வளோ அவசியமானது நீங்கள் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ணா நான் வந்துவிட்டு இதை மேல் அதிகாரிக்கிட்டேயோ யாருக்கிட்டேயுமே எதுவுமே எதுவுமே சொல்லமாட்டேன் இனிமேல் யார் கேட்டாலுமே வந்துவிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை கரெக்டாக கொடுத்துருங்க லேட் ஆனாலும் பரவாயில்லை ஆனால் வந்துவிட்டு லேட் அதாவது ரொம்ப லேட் ஆகும்னு நான் சொல்லலை நானே இப்போ சொன்னேன் ஏன் கரெக்ட் டைமுக்கு கொடுக்கலன்னு ஏன்னா எல்லாத்துக்கும் பசியில் எல்லோருமே கோவமாக கேட்க தான் செய்வாங்க நீங்கள் அவங்களுக்கு ஃபுட் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க பரவாயில்லைப்பா லேட்டாக வந்தாலும் கரெக்டாக கொடுத்துட்டான் அந்த மாதிரி இருக்க வெச்சுக்கோங்க அண்ணா சரிங்களா அண்ணா நான் எதுனா மனசு கஷ்டப்படுகிற மாதிரி பேசி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அண்ணா ஓகேண்ணா நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக கொடுத்துருங்க